ஹலோ சார் திருச்சி அபிராமி ஹோட்டலுங்களா சார் நாங்கள் இங்கே டால்மியாலேருந்து பேசுகிறோம் சார் எங்களுக்கு லஞ்ச் கொஞ்சம் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணி தரணும் ஒரு பத்து பேற்றுக்கு சார் பன்னெண்டு மணிக்குள்ள வந்துருமா வர முடியுமா ஓகே சார் எவ்வளோ ரேட் எவ்வளோ ஒரு லஞ்ச்சோடய ரேட் எவ்வளோ சார் ஓகே சார் நீங்கள் அந்த ரேட் வந்து நான் ஜிபே பண்ணிடுறேன் நான் அட்ரஸும் வாட்ஸ்அஃப்பில் சென்ட் பண்ணிடுறேன் சார் எங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணிடுருக்கீங்களா ஓகே சார் தங்க் யூ சார்